ஹலோ வெட்டிங் பிளானரா ஆ மேம் வணக்கம் மேம் நான் எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் வச்சிருக்காங்கள் எனக்கு வந்து வ ஸ்டேஜ் டெக்கரேஷன் ரூம் டெக்கரேஷன்லாம் பண்ணிக் கொடுக்கணும் மேம் உங்ககிட்ட எவ்வளோ ரேட்டுக்கு மேம் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு எனக்கு எனக்கு மேக்கப்பும் போடணும் மேம் டெக்கரேஷன் ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு அடுத்து எனக்கு மேக்கப்பும் போடணும் மேம் பண்ணணும்

சரிங்க மேம் ஓகே மேம் எனக்கு வந்து ட்ரெண்ட் ஆ இப்போது இருக்கிற ட்ரெண்டியாக எனக்கு மேக்கப் போடணும் மேம் ஆ ஸ்டேஜ் டெக்கரேஷனும் சூப்பராக இருக்கணும் வெட்டிங்க்கு மட்டும் மேம் எஸ் மேம் உங்கள் அட்ரெஸ்ஸை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க மேம் நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன் ஓகேங்க மேம் ஆக்ச்சுவலா இதை வந்து என் ஃப்ரெண்டு தான் வந்து சஜெஸ்ஷன் பண்ணாங்கள் ஆல்ரெடி அவங்க வந்து பண்ணிருக்காங்கலாம் உங்கள்ட்ட அவங்க நல்லாருக்கும் சஜெஸ்ஷன் பண்ணாங்கள்

ஓகே மேம்

ஓகே மேம் உங்கள் அட்ரெஸ்ஸ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டுருங்க மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்